மதத்தில் வந்து பகவத் கீதை பைபிள் குரான் மூணு ஐட்டமாக இருக்குதுங்க பைபிள் பகவத் கீதை வந்து நம்ம இந்து மதத்தை சார்ந்தது குரான் வந்து முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க பைபிள் வந்து கிறிஸ்த்துவ மதத்தை சார்ந்தவங்க பகவத் கீதையில் பவளக்கொடி நாடகம் அல்லி அரசாணி நாடகம் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் அல்லி அரசாணி நாடகம் எல்லாம் இருக்கு இன்னும் விக்ரமாதித்யன் கதை எல்லாம் நிறைய நாடகமெல்லாம் இருக்கு பகவத் கீதையில் அது மாதிரி நிறைய நாடகமெல்லாம் இருக்கு இந்து மதத்தை சேர்ந்தவங்க அதை வந்து வாங்கி விரும்பி படிப்பாங்க பழைய காலத்து மனிதர்கள் எல்லாம் அதை விரும்பி படிப்பாங்க